ம் எஸ் மேம் ஆ சொல்லிடுறேன் மேம் பூக்கள் எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் மேம் நெக்ஸ்ட்டு வந்து அந்த பூச்செண்டு இந்தமாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் கொஞ்சம் டெக்கரேஷன் நல்லா க்ரியேட் பண்ணுங்க மேம் நெக்ஸ்ட்டு வந்து அவ்வளோ தான் மேம் ரோஸ் ஃப்ளவர் வச்சு மாலை ரெண்டு மாலை வேணும் மேம் அப்புறோம் வந்து செம்பருத்திப்பூவை வந்து உண்மையான பூ மாதிரி இந்த மாதிரி வச்சு கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணால் நேம் கிட்ட வந்து டெக்கரேஷன் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் மேம் நேச்சுரலாகவே வச்சுக்கிலாம் மேம் அந்த மேட் மாதிரி இருக்கும்ல மேம் அந்தமாதிரி நேச்சுரல் பூவை வச்சே டெக்கரேஷன் பண்ணுங்க அப்போ தான் கொஞ்சம் அட்ராக்ட்டிவாக இருக்கும் ஆ ஆ ஓகே அதே ஓகே மேம் ஆ ஓகே மேம் சொல்லிடுறேன் மேம் மேரேஜுக்கு பிஃபோரே வந்து இதுலாம் கொஞ்சம் ஸ்டேஜில் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டால் அப்புறோம் காலையில் கொஞ்சம் நல்லா இருக்கும் மேம் ம் ஓகேங்க மேம் இன்னும் இல்லை மேம் பேசலை நான் அவங்கள்கிட்ட கேட்டுகிட்டு சொல்கிறேன் மேம் ஆ ஓகே மேம் சொல்கிறேன் மேம் ஆ தேங்க் யூ மேம்